பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்து ஐந்து நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி நான்கு பதினாறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இரண்டு பதினேழு பத்து இரண்டாயிரத்து மூன்று பத்து பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று